ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் வணக்கம் ஆ சொல்லுங்கள் ஓகே சார் ஓகே சார்

சரி இது எவ்வளோ சார் எப்படி நீங்கள் மொத்தமாக தருவிங்களா இல்லை சில்லறையாவும் தருவிங்களா ஆ ஓக் அப்படிங்களா சார் ஆ ஓகே ஓகே ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஆ இப்போ வெயில் காலத்துக்குலாம் எப்படி சார் இப்போ பரவால்லைங்களா தண்ணி அதிகமாக வைக்கிற மாதிரி வருங்களா இல்லைல்ல வெயில் காலத்தில் தான் பயப்பட வேண்டிதாக இருக்கு நம்ப ஏரியா கொஞ்சம் கிராமனால கொஞ்சம் வெயில் தாங்காது அப்படிங்களா கொஞ்சம் தீவனம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தருவிங்களா சார் உங்கள் மூலியமாகவே ஆ ஓகே ஓகே இல்லை சார் நான் கொஞ்சம் மொத்தமாக வாங்கிட்டு போய்விட்டு கொஞ்சம் இது மாதிரி க கடைலாம் இருக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குவேன் வியாபாரத்துக்காண்டி தான் வாங்கிட்டுருக்கேன் ஓகே சார் அப்போ இப்போ கோழிக்கு இந்த மாதிரி சீக்கு இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லையில சார் ம் ம் ஓக் மெயின்டென் பண்ணிக்குவாங்க ஆ ஓகே சார் ஓகே சார் சரிங் சரிங்க சார் இப்போ

ஓகே சார் டேங்க் யூ சார் எப்போ சார் நேரில வரலாம் மா சார் நாளைக்கு ஓகே சார் கண்டிப்பாக வர்றேன் சார் தேங்க் யூ ரொம்ப தேங்க் யூ சரி ஓகே சார் நான் நாளைக்கு காண்டெக்ட் பண்ணுறேன் சார் உங்களுக்கு நாளைக்கு நான் நேரில வந்து என்னென்னு பார்க்கறேன் ஆ ஓகே சார்